என்னுடைய எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எழுதும்போதே இது அழகா இருக்கா இல்லை வந்து இது அசிங்கமாக இருக்கா அப்படிங்கிறத நானே வந்து பார்ப்பேன் இதில் வந்து என்னால் இந்த ஒரு ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா இது என்னால் முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறத நினச்சி பார்ப்பேன் அதேபோல் நான் வந்து எழுதினத வந்து என்னுடைய வகுப்பறையில் மாணவர்கள்க்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய பின்னூட்டங்களை வந்து கேட்பேன் ஃபீட்பேக்கை கேட்பேன் அவங்க வந்து அந்தமாதிரியான சில கருத்துக்கள் இது நல்லாயிருக்குது இது நல்லாயில்லைனு அவங்க சொல்கிறதுதான் நான் ஏத்துப்பேன் இந்த மாதிரியான கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்போதான் நான் வந்து எழுதக்கூடிய அந்த திறமை ஏங்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்